வணக்கம் மோகன் மெக்கானிக் செட்டுங்களா அண்ணா வணக்கங்ண்ணா நான் ராசிபுரத்திலிருந்து வந்திருக்கண்ணா பிரகாஷ் அதுதான் உங்கள் அண்ணா என் வண்டிக்கு அலைமெண்ட் கொஞ்சம் பார்க்கணும் அப்புறம் முன்னாடி லைட்டு வந்து விட்டு விட்டு எரியுதுண்ணா அது ரெண்டும் செக் பண்ணணும் அதுதாணா வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கே இருக்குது ஷா கடைண்ணா ம் அண்ணா அது ஒரு சில டைம் நம்ம போய்கிட்டே இருக்கும் போது நடுவில் வண்டி அப்படியே ஆஃப் ஆகிருது லைட்டு அது டிம் பண்றதில் ஒரு லைட்டு வந்து எரிய மாட்டிக்குது சுத்தமாக அது நம்ம ஆப்போசிட்டில் வர வண்டிக்கு நம்மளோட ரியாக்ஷன் க இது காட்ட முடிய மாட்டிக்குதுண்ணா ரிஃப்லக்ஷன் ஆ சரிங்க ஆ சரிங்கண்ணா எல்ஈடி எவ்வளோனா வரும் ஆயிரத்து எட்நூறுரூவா அண்ணா நார்மலாக போட்டால்ண்ணா சாதாவது அண்ணா இதுக்கு இல்லை எனக்கு அதே மாதிரி பவரு இருக்கிறது கொஞ்சம் பரவயாக இருக்கிறது தான்ண்ணா வேணும் லைட்டு சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னால் எனக்கு வீல் கொஞ்சம் ரொம்ப ஆடுகிற மாரி ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்குது எனக்கு ரோட்டில் நார்மலாக போனால் ஏன்னால் இப்போ நான் அடுத்தவாரம் ஊருக்கு போகிறேன் லாங் டிராவலு அதுக்கு தான் கொஞ்சம் சேஃப்பாக இருந்தால் பரவாயில்லிங்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறோம் அதனால கொஞ்சம் எல்லா நல்லா பண்ணிக் கொடுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் சே கொஞ்சம் பார்த்து பாத பத்திரமா போகலானு அண்ணா பரவா அண்ணா எனக்கு நாளைக்கு பதினொரு மணிக்கு வேணுண்ணா காலையில் கொஞ்சம் இதை பார்த்துக் கொடுங்கண்ணா அப் அண்ணா புரியுது நான் எனக்கு ஆனால் என்னோடய அ சூழ்நில அப்படிண்ணா இன்றைக்கு வர வேறு வழி இல்லைண்ணா இது ஒன்று தான்ண்ணா கொஞ்சம் பண்ணிக்கொடுங்க ஏன்னால் வேறு வேறு மாதிரி இருந்தால் வேறு கடைக்கு போயிடலாம் ஆ சரிங்கண்ணா ம் ஆ சரிங்கண்ணா ம் ம்

ஆ கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கண்ணா ஏன்னால் நம்ம எல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டுண்ணா இது அவசரம் ம் ஆ சரிங்கண்ணா ஆ தேங்க் யூ